அனைத்து கிராமங்களிலும் வகுப்பறைகள் நீர் நிலைகள் கழிப்பறைகள் மேஜைகள் பெஞ்சுகள் மற்றும் உணவு இதை மேம்படுத்துவது என்பது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரும் பள்ளியிலுள்ள சக ஆசிரியர்களுடைய பொறுப்பு குழந்தைகள் கல்வி கற்கின்றனர் அவர்களுக்கு தேவை அறிந்து தன் பிள்ளை போல் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தலைமை ஆசிரியை ஆசிரியர் அனைவரையும் சார்ந்தது இவற்றில் எதை மேம்படுத்தலாம் என்றால் நல்ல கழிப்பறைகள் வேண்டும் நல்ல தண்ணீர் வேண்டும் புத்தகங்கள் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு இணையான புத்தகங்கள் கொடுக்க வேண்டும் நல்ல மேஜைகள் பெஞ்சுகள் சத்தான உணவுகள் இவை அனைத்தும் அத்தியாவசியமானவை இவை ஒன்றுக்கொன்று விட்டு தராதவை அனைத்திற்கும் பாதுகாப்பான உபயோகமான சூழ்நிலை காற்றோட்டமான பள்ளி அறைகள் பள்ளி வகுப்பறைகள் இவை அனைத்தும் அவசியமே